எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் அந்த டிவி அப்புறம் மொபைல் இல்லைனா லேப்டாப் இது மாதிரி இதில் வந்து நான் பார்ப்பேன் வீட்டிலையும் டான்ஸ் ஆடி ட்ரை பண்ணி பார்ப்பேன் அப்புறம் பொங்கல் ஃபங்ஷன் அப்புறம் வந்து ஆன்வல் டே காலேஜ் அண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்து எல்லாத்திலையும் கலந்துகிட்டு ஆடுவேன் இது டான்ஸ் மாஸ்டர்ல வந்து நடிகர்கள் வந்து எல்லாருமே ஆடுகிறது வந்து ரொம்ப பிடிக்கும் அப்புறம் தளபதி அப்புறம் சாண்டி மாஸ்டர் அப்புறம் வந்து கலா மாஸ்டர் இவங்க டான்ஸ்ல வந்து ரொம்ப பிடிக்கும் நல்லா ஆடுவாங்க எல்லாருமே அப்புறம் வந்து இந்த ஜென்ட்ரேஷன்ல வந்து நிறைய பேர் டான்ஸ் அப்புறம் வந்து கலைகள் எல்லாம் நிறைய ஆடுறாங்க அதிலையும் நானும் ஆடணும் அப்படின்லாம் நினச்சிருக்கேன் ஆடுவேன் நல்லா ஆனால் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் நெறைய டான்ஸ் கத்துக்கணும் அப்புறம் இந்த ஆன்லைன் மூலமாக நிறைய எல்லாருகிட்டேந்தும் இந்த யூடியூப்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் அப்புறம் ஃபேஸ்புக் இதில் எல்லாத்துலையும் நிறைய எல்லாரும் டான்ஸ் ஆடுறதுலாம் பார்த்து நானும் கொஞ்ச கொஞ்சம் அப்படியே கத்துகிட்ருக்கேன் அப்புறம் வந்து இந்த நடனத்துறை என்பது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஃபேஷன் ஆயிடுச்சி இப்போ வந்து எல்லாருமே நிறைய பேர் டான்ஸ் ஆடுகிறாங்க எல்லாரும் நிறைய மா மாடர்ன் இது மாதிரி நிறைய இதில் வந்து டான்ஸ் ஆடி நிறைய அவாட்ஸ் அண்ட் எல்லாமே வின் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து